மிஸ் நான் பேசுகிறேன் என்ன ட்ரெஸ்ஸு தான் செ

ஆ சொல்லுங்கள் ஆ ஆ சொல்லுங்கள் ஆ ஒரு வாரம் ஆவுங்க மிஸ் நான் தச்சு முடிக்கிறதுக்கு ஒரு பீஸ்ஸு வந்து எப்படியும் நாங்கள் நூறுரூவா விற்கிறோம்

ஆ சொல்லுங்கள் மிஸ் ஆ சரி எல்லா அமௌண்டும் ஒரே முட்டாக கொடுத்துருவிங்களா இல்லை வெயிட் பண்ணி தருவிங்களா சரி சரி சரி தேங்க் யூ